நான் ஆமாம்ங்க இதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு வந்து இருக்கோங்க ஆனால் இப்போ தனியாக இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இருக்கேன் இங்கே ஒரு கான்ஃப்ரன்ஸ் அட்டன் பண்ணுறதுக்காக வந்தேங்க ஏங்கணா இப்போ நம்ம ஆ சரிங்க ஆ இப்போ நான் ஒரு புடவ வாங்கணுன்னு நினக்கிறேன் இப்போ எந்த இடத்துல வாங்குனா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க எங்கே போனால் நல்ல சீப்பாக எனக்கு கிடைக்கும் எனக்கு இப்போ எனக்கு இந்த நார்மலாக இப்போ ஆயருபாக்குள்ளே வாங்குகிற மாதிரிதான் இப்போ பார்க்கறேன் ஆனால் வந்து எனக்கு ஒரு ஹோல் சேல் ரேட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நெக்ஸ்ட் மந்த்து ஸோ அதுக்கு வாங்கிற மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு புடவ வாங்கிற மாதிரி இருக்குங்க எங்கே வந்து இங்கே சேலத்துலலாம் கைத்தறி புடவல்லாம் நல்ல சீப்பாக கிடைக்குன்னு சொன்னாங்களே அப்படிங்களா ஆனால் இப்போ நாம போயிட்ருக்கிற ரூட்டில் நம்ம இளம்பிள்ளைக எதாவது போக முடியுங்களா வழியில் எதாவது வருங்களா சரிங்க இப்போ எப்படி போகலாம் எங்கே போகலாம் இல்லை மேச்செரி காட்டன் ஃபேமஸ்ன்னு சொல்லுறாங்களே அங்கே எதாவது போக முடியுங்களா இப்போ சரிங்க இப்போ இந்த வழிலையே நாம வந்து ஒரு கடையில மட்டும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கடை எதாவது இருந்தா அந்த இடத்துல நிறுத்திடுங்கணா நான் இப்போ ஒரு புடவ மட்டும் பார்க்கறேன் ஆனால் அந்த மேச்செரியில் பார்த்திங்கன்னா ஒரு ரோடு ஃபுல்லுமே ஒரு பத்து பதினைஞ்சு கடை நிறைய இருந்துச்சு எது நல்லா இருக்குங்க உங்களுக்கு எதாவது தெரியுங்களா என்ன பட்டு புடவை கூட அங்கே கிடைக்குங்களா இல்லை கைத்தறி புடவ மட்டும்தான் கிடைக்குங்களா சரிங்க இப்போ குழந்தைங்களுக்கு வேணுங்கற துணி கூட அங்கே கிடைக்குங்களா இல்லை புடவ மட்டும்தான் நெய்யிறாங்களா மேச்செரியில் சரிங்க ஆனால் எனக்கு கொஞ்சம் ஹோல் சேல் ப்ரைஸில் கிடைச்சா பரவால்லைங்க இப்போ போத்தீஸில் சென்னை சில்க்ஸில் வாங்குற மாதிரி காஸ்ட்டாக வாங்குறதுக்கு நான் இங்கேயே வாங்கிகலாம் எனக்கு கொஞ்சம் காசு கம்மியாக ஹோல் சேல் ரேட்டில் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கடை எதாவது இருந்தா நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு போங்க சரிங்க அப்போ அந்த கடைக்கே போயிர்லாங்கணா சரிங்க இப்போ நான் நீங்கள் சொல்கிற கடைக்கு முதலே போயிர்லாங்கணா ஓகேங்க சரிங்க